ஹலோ ஆ சொல்லுங்கம்மா என்ன தேவைப்படுது உங்களுக்கு ஆமாம் அர்ச்சனா ஸ்வீட்ஸ் தான் அப்படிங்களா

ஆ இருக்குதும்மா இருக்குது இருக்குது நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் ஆ இருக்குது மைசூர்பாக்குலாம் இருக்குது மைசூர்பாக்குலாம் இருக்குது ம் நல்லாயிருக்குங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து சில ஆடருலாம் வீட்டுக்கே போய் செஞ்சுத் தருவோம் சிலது வந்து கடையிலேயே செஞ்சு தருவோம் ஆ சரிங்க ம் சரிம்மா

ஒன் கேஜினா த்ரீ ஹண்ட்ரட் வரும்மா அப்போ டென் கேஜின்னா த்ரீ தௌசண்ட் மைசூர்பாக்கு வந்து ஒரு ஒன் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்போது டென் கேஜி வந்து ஃபோர் தௌசண்ட் சேர்த்து வந்து ஒரு செவன் தௌசண்ட்ல பண்ணிக்கலாம் ஆ சரிங்க ஆ சரிங்க டென் தௌசண்ட் வரும் டிஸ்கவுண்ட் நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் கடைக்கே வந்து வாங்கிக்கங்க டெலிவரி வந்து கடையில் ஆள் இல்லை

இங்கே பூந்தமல்லி ஆ சரிங்க ரெடி ஆகிடும் அதுக்குள்ளாற நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் ஆ சரி மேம்

இல்லைல்ல வேணாம் வேணாம் நீங்கள் பொருள் வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் கொடுங்க

ஆ சரிங்க